குட்மார்னிங்ப்பா யார் சொல்லுப்பா சரிப்பா எப்போ கேட்குறீங்க சரிப்பா இந்த மந்த்து டொண்ட்டி நைன் வச்சிக்கிறீங்களா டைமிங்கு ஃபுல் டேவா ஆஃப் டேவாப்பா சரிப்பா ஓகே ஃபுல் டேவே வச்சிக்கோங்க ஃபுட்ஸ் எதாச்சும் அரேஞ்ச் பண்ணுறீங்களா ஓகேப்பா ஓகே சீஃப்கெஸ்ட் யார்ப்பா சரி சரிப்பா நெக்ஸ்ட்டு மந்த் வேறு எக்ஸாம் வருது இந்த டைம்மில் செலப்ரிட்டி கூப்பிட்டு வரலாமா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஆடிட்டு இருக்கறார் அவரை கூட்டு வரலாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி சரி பாத்துக்கலாம் எதாவது ட்ரை பண்ணலாம் இது இப்போ எத்தனை டிப்பார்ட்மெண்ட் சேர்ந்து பண்ணுறீங்க நாலு டிப்பார்ட்மெண்ட்டாப்பா ஓகே சரி சரிப்பா இது ட்ரெஸ் கோட் எதாச்சும் பாய்ஸுக்கு டு வேஷ்டி சர்ட் அல்லோடுப்பா கேள்ஸுக்குன் வந்தால் சாரீ அல்லோடு நீங்கள் ஃபார்மல்லியே வந்துருங்க காலேஜ் ரூல்ஸில் இல்லையேப்பா சரிப்பா சரி சரி பார்த்து பண்ணுங்கள் எதுவும் பிரச்சனை வராமல் பார்த்து நீங்கள் தான் பண்ணிக்கனும் சரி ஓகேப்பா ஸோ எல்லா ஸ்டாஃப்ஸும் எல்லாத்தையும் கூப்பிட்ருங்க மறக்காமல் ஓகேப்பா ஓகே தேங்க் யூ